சார் நான் என்னோடய பைக்கை எப்படி பார்த்துக்குவேன் அப்படின்னா ரெகுலராக சர்வீஸுக்கு விட்டிருவேன் கண்டிப்பாக சர்வீஸுக்கு விட்டால் மட்டும்தான் பைக்கோடய கண்டிஷன் வந்து நல்லா இருக்கும் ஸோ பைக் வாங்கின புதுசுலேருந்தே அப்படிதான் ஸோ அவங்க ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ இந்த டைமில் சர்வீஸுக்கு விடணும் அப்படி இல்லாட்டி இத்தனை கிலோ மீட்டர் ஓட்டினா சர்வீஸுக்கு விடணும்னு இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம பைக்கை சர்வீஸுக்கு விட்டால்தான் ஆயில் செக் பண்ணுவாங்க எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகும் ஸோ நம்ம பைக்கில் போவது எல்லாமே எனக்கு பிடிக்கும்தான் ஸோ இப்போ ரொம்ப ஒரு சில டைம்லெலாம் ரொம்ப கடுப்பாகும் ஏன் அப்படின்னா இப்போது மழையே பெஞ்சிட்ருக்கு அப்படின்னா பின்னாடி நம்ம ஃபேமிலி கூடதான் போவோம் ஸோ அப்பாவோ அம்மாவோ வந்தாங்க அப்படின்னா மழையில் அங்கே நிறுத்து இங்கே நிறுத்துன்னு அதுவே ஒரு பயங்கர டயர்டாக ஆயிடும் இப்போ ஃபிரெண்ட்ஸ் கூட போவது வேறு ஃபிரெண்ட்ஸ் கூட போனோம்னால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு போகலாம் அது வேறு பட் சோர்வடையறது இதனால்தான்